சேலம் அப்படின்னு சொன்னால் நமக்கெல்லாம் டக்குனு நியாபகத்துக்கு வர ஒரு விஷயம் எது ஆமாம் மாம்பழந்தான் ஆமாம் சேலம் மாம்பழத்துக்கு மட்டும் சிறப்பு பெற்றது கிடையாது சேலத்தில் பார்த்திங்க அப்படின்னா வேறு சில குறிப்பிடத்தக்க அடையாளங்களும் வரலாற்று தலங்களும் இருக்குது எடுத்துக்காட்டாக கோட்டை மாரியம்மன் கோவில் ஆயிரத்து எட்டு சிவலிங்கம் கோவில் சுகவனேஸ்வரர் கோவில் தாரமங்கலம் கைலாசநாதர் கோவில் முத்துமலை முருகன் கோவில் கந்தாஸ்ரமம் சங்ககிரி மலைக்கோட்டை அப்படின்ட்டு நிறையா அடுக்கிகிட்டே போகலாம் அதே மாதிரி சேலம் அப்டின்னவொடன்ன டக்குனு நமக்கெல்லாம் நியாபகத்துக்கு வர ஒரு சுற்றுலா தலம் எது ஆமாம் அது ஏற்காடு ஏற்காடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழைகளின் ஊட்டி அப்படின்னும் அதை வந்து சொல்லுவாங்க இங்கே இருக்கற மக்கள் எல்லாரும் அடிக்கடி அவங்களோட நேரத்தை வந்து செலவிடக்கூடிய ஒரு இடமாக அமைகிறதும் ஏற்காடுதான் ஏன்னா நம்மளால் இங்கேருந்து ஊட்டிக்கு தான் அடிக்கடி போக முடியாது ஆக இங்க பக்கத்தில் இருக்கற ஏற்காடுக்கு டக்குனு போயிட்டு போயிட்டு வந்துடுலாம் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்களும் சரி குடும்பத்தினர்களும் சரி அவங்களோட நேரத்தை வந்து இயற்கையான ஒரு சூழல்லேருந்து சூழலில் வந்து செலவிடனுன்னு நினைக்கிறப்போ அவங்க தேர்ந்தெடுக்ககூடிய ஒரு இடமாக அமைகிறது ஏற்காடு தான் அதே மாதிரி ஏற்காட்டுடைய அடிவாரத்திலிருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு உயிரியல் பூங்கா வந்து இருக்குதுங்க அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மயில் குரங்கு நாரை முதலை யானை அப்படின்ட்டு சிங்கம் புலின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் நம்ம பார்த்து அதை ரசிக்கக்கூடிய அளவுக்கு அந்த உயிரியல் பூங்காவில் வந்து உயிரினங்கள் வந்து இருக்குது அந்த இடத்துக்கு போகிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஐம்பது ரூபாய் வந்து கட்டணமாக வந்து வசூலிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏற்காடு மலைகளில் நீங்கள் ஏறணும் அதாவது ட்ரக்கிங் போகணும்னாலோ இல்லை இருசக்கர வாகனத்தில் போகணுன்னாவோ இல்லை கார் பஸ் எதில் போகணுன்னாவோ அதுக்கதுக்கு வந்து நீங்கள் தனியாக வந்து கட்டணம் செலுத்தி அனுமதி பெற்று தான் போக முடியும் ஏன்னா அது வந்து தமிழக அரசுக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒரு சுற்றுலா தலமாக தான் இருக்குது அந்த இடத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரும் எந்த விதமான இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்லையும் வந்து ஈடுபட முடியாது அந்தளவுக்கு வந்து அங்கே எல்லாத்தையும் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செக்யூரிட்டி காட்ஸும் மேற்பார்வைக்கு வந்து போட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கோடை விடுமுறையில் ஏற்காட்டு மலையில் பார்த்திங்க அப்படின்னா மலர் கண்காட்சியும் வைப்பாங்க அங்கே பழங்கள் காய்கறிகள் அதில் செய்யப்பட்ட ஒரு சில இந்த கார்ட்டூன் உருவங்களையும் வந்து செஞ்சு வச்சிருப்பாங்க ஏற்காட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த படகு சவாரியும் நீங்க செய்யலாம் இந்த மாதிரி எண்ணற்ற விஷயங்கள் வந்து நீங்க ஏற்காடு மலையில் போய் நீங்கள் இருந்திங்க அப்படின்னா அங்கே நிறையா செய்யலாம் அதே மாதிரி வேறு இங்கே சேலத்தில் வேறு என்ன சிறப்பு மிக்கது அப்படின்னா சேலத்தில் வந்து அம்பேத்கர் சட்டக்கல்லூரி இருக்குது இங்கே வந்து ஒரு மத்திய நூலகம் இருக்குது இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் வந்து சேலத்தை பற்றி சொல்லிகிட்டு போகலாம் சேலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருமணி முத்தாறு வந்து ஓடிகிட்டு இருக்குது அது எங்கே ஓடுது அப்படின்னா கோட்டை மாரியம்மன் கோயிலை சுற்றி திருமணி முத்தாறு வந்து ஓடிகிட்டு இருக்குது